கால்நடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பொதுவாக வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது திருச்சிரால வந்து இதுதாங்க புல் தான் அது புல் சோளம் சோளம் விதச்சி அந்த மாட்டுக்கு வந்து அறுவடை செஞ்சு கொடுப்போம் அந்த சோளத்திலையே இருந்து நிறையா தீவனங்கள்லாம் இருக்குது சோளப்பயிறு கம்புத்தட்டு இருக்குது கம்புதட்டு அரைச்சு சோளப்பயிறு அரைச்சு பொட்டுக்கடல்ல போட்டு அரைச்சு அதை நல்லா அரைச்சு கால்நடைக்கு வச்சால் நல்ல ஊட்டமாகவும் அது ஆரோக்கியமாக சீக்கிரம் வந்து வளர்ந்துடும் அதுக்கு தகுந்த மாடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தமாதிரி வளந்துடும் மாடு வந்து நல்ல பால் கறக்கும் கறவைல்லாம் அதனால் வந்து இந்தமாதிரி தீவனங்கல்லாம் அதுமாதிரி பசுமை தீவனங்கள் வந்து நல்ல ஆரோக்கியமானது மாடு வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து உயிராக இருக்கும் நல்ல பால் கறக்கும் நல்ல எடை எடை உள்ளதாக வரும் விற்கிறதுக்கா இருந்தாலும் பார்க்கறதுக்கே ஒரு ஷைனிங்காக இருக்கும் இந்த அளவுக்கு தீவனத்தெல்லாம் பயன்படுத்தினால் ஆடுமாடுகளுக்கெல்லாம் நல்லா நல்லா முன்னேற்றம் பெறலாம்